காலப்போக்கில் விவசாயம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மாறிட்டுங்க அந்த காலத்தில் எல்லாம் இந்த எருவை தான் கொண்டு போய் உரமா போடுவாங்க அப்படினா பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் வந்து எந்தவொரு கெமிக்கலும் இல்லாமல் இருந்துச்சுங்க இப்பலா பார்த்திங்கன்னா அவன் அவங்க வீட்ல நாலு மூட்டை வெளைஞ்சிச்சா நம்ம வீட்ல பத்து மூட்டை விளையணும்னு உரத்த அள்ளி அள்ளி கொட்டுறாங்க அவ்வளவு கெமிக்கலுங்க எல்லா வியாதிக்கும் காரணம் பார்த்திங்கன்னா அதுதான்ங்க முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எருவைலாம் வந்து நம்ம கொட்டி வெச்சு கொல்லையில் அதை கொண்டுபோய் போடுவோம் இப்போ யாருங்க எருவெல்லாம் வெச்சிருக்கா மாட்டு சாணம் ஆட்டு சாணம் எல்லாத்தையும் கொண்டுபோய் போடுவோம்ங்க இப்போல்லாம் அப்பிட்லாம் கிடையவே கிடையாது ஏதோ ஒரு மருந்தை தெளித்து விட்டு பூச்சிக்கொல்லியாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும் என்ன குறுவை என்னத்துக்கு எதுவாக இருந்தாலும் அப்படியேதான் எடுத்து தெளித்து விட்றாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் எங்கள் எனக்கு பதினைஞ்சு மூட்டை வெளைஞ்சிச்சி உங்களுக்கு பதினைஞ்சு மூட்டை வெளைஞ்சிச்சா இப்போ ஒரு தடவ ஒரு போகத்தில் வந்து அந்த மூட்டை வெளைஞ்சிச்சினா அடுத்த போகத்தில் இவங்க இன்னமும் அதிகமாக வெளையறதுக்கு இன்னும் கெமிக்கலை அள்ளிக் கொட்டுறாங்க நிலமே வீணாக போய்ட்டுங்க நிலமே அது தன்மையை வந்து மாற்றிக்கிட்டு இதெல்லாம் இருந்தால் தான் நானே வளருவேன்னு நிலமே சொல்ல ஆரம்பிச்சுட்டு அப்படி போய்ட்ருக்கு இப்போ உள்ள நெலமை நம்ம காலகட்டம் விவசாயம்

சுகருக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் இருந்திச்சு காரணம் வந்து நம்ம விவசாயந்தாங்க விவசாயம் அப்படி மாறிவிட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் நாம் வந்து ஒரு ஊருக்கே நம்ம ஒரு ஒரு ஒருத்தங்க நிலம் வெச்சிருந்தாங்கன்னா ஒரு ஊருக்கே வேலை கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லோத்துக்கும் மிஷினு அவன் அவன் வேலையே இல்லாமல் இருக்கிறான் விவசாயத்தில் வேலையே கிடையாது காரணம் வந்து அப்படி வந்து நம்மளோடய எல்லாமே காலப்போக்கில் மாறினதுனால நம்மளும் அப்படி மாறிக்கிட்டே வர்றோம் அந்த அந்த காலத்தில் வந்து கொட்டி அவிச்சு அதை அடித்து ஃபர்ஸ்ட்டு அறுப்பு அறுக்கிறதுக்கு கருது அறுக்கிறதுக்கு கையால் அறுத்து நாற்று நட்டு களை பறித்து அப்புறம் அறுவடை வந்து அறுவடை ஆனதுக்கு அப்புறம் கையால் அறுத்து அதை எடுத்துக் கட்டி அதை அடித்து நெல் ஆக்கி வைக்கல தனியாக பிரித்து அப்புறம் வந்து நெல்லை வந்து ரோட்டில் காய வெச்சி அதில் கருக்காவ எடுத்து அதுக்கப்புறம் அவித்து அதை காய வெச்சி அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி நெல் ஆக்கின காலமெல்லாம் போய்ட்டு அப்போ வந்து நமக்கு எந்த வியாதியும் இல்லை சுகர்லாம் அப்படி கன்ட்ரோலில் இருந்திச்சு இப்போ இந்த பை அரிசியை வாங்கிட்டு வந்து கெமிக்கல் கலந்ததுதான் எல்லாமே இப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் மிஷினு மருந்தடிக்கவா மிஷினு உரம் அடிக்கவா மிஷினு நாற்று நடவா மிஷினு நடவு நடவா மிஷினு களை பறிக்கவா மிஷினு அறுப்பறுக்கவா மிஷினு வைக்கல திரட்டவா மிஷினு எல்லாத்துக்கும் மிஷினு மக்களுக்கு உழைப்பும் இல்லாமல் போய்ட்டு விவசாயமும் பாழாப் போய்ட்டு ஏன் நம்ம வந்து மரத்தை அழிச்சிட்டே இருந்தோம்னா விவசாயத்துக்கு எங்கிருந்துங்க தண்ணி கிடைக்கும் எல்லா வயலும் ஃபிளாட்டாக ஆகிட்டு எல்லா கொல்லையும் இடமாயிட்டு எல்லா மரம் இருக்கிற எல்லா இடமும் பில்டிங் ஆகிட்டு எப்படி தண்ணி கிடைக்கும் எப்படி நம்ம விவசாயம் பண்ணுவோம் பாரம்பரிய விவசாயம் மாதிரி வரவே வராதுங்க இனிமேல் இந்த காலகட்டத்தில் இப்போ வர்ற இளைஞர்கள்லாம் கையில் எடுத்து விவசாயத்தை பண்ணலாம் இப்படிலாம் சீரமைக்கலாம் அப்படினா அப்போகூட இனிமேல் பழைய தன்மை மாறவே மாறாது ஏன்னா நிலமே மாறிட்டு இயற்கையை வந்து நிலமே ஏற்றுக்கல நீ எனக்கு இந்த இந்த மருந்தைக் கொடு இந்த மருந்தை கொடுத்தாதான் நான் உனக்கு விளைவேன் அப்படிங்கிற மாதிரி அதுவே சொல்ல ஆரம்பிச்சுட்டு அப்படிதான் போய்ட்டுருக்கு இப்போ இந்த விவசாயம் அப்போ நம்ம என்ன நம்ம கொடுக்கிறமோ என்ன விதைக்கிறமோ அதைதான் அறுவடை பண்ணலாங்கிற கதையாக நம்ம என்ன கொடுத்தோம் முன்னாடி இயற்கை உரம் கொடுத்தோம் அது எல்லாமே நமக்கு இயற்கையாக கெடைச்சிச்சி இப்போ எல்லாமே செயற்கை உரம் கொடுக்குறோம் இப்போ எல்லாமே நமக்கு செயற்கையாக கிடைக்கிது இயற்கைக்கும் செயற்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசத்தில் இயற்கையில் வந்து நம்ம வாழும்போது நம்மளை வந்து மனிதன் மனிதனாக இருந்தான் எந்த வித வியாதியும் இல்லாமல் இருந்தான் ப்ரஸர் இல்லை பிபி இல்லை சுகர் இல்லை கேன்சர் இல்லை கிட்னி போகல இப்போ பாருங்கள் முப்பது வயது பையனா கிட்னி போய்ட்டு முப்பது வயது பையனா ஹார்ட் அட்டாக் வந்துட்டு முப்பது வயது பையனா அவனுக்கு ப்ரைன் ட்யூமர் என்ன வியாதியும் நம்மளோடய உணவு பழக்க முறைன்னால தான் அதுக்கு காரணம் விவசாயம் விவசாயத்தை நம்ம வந்து நல்லா பண்ணோம் அப்படினா வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் இப்போ எங்கள் ஊர்லாம் டெல்டாதான்ங்க ஃபுல்லாக நாங்கள்லாம் விவசாயந்தான் இந்த விவசாயத்தை எப்படி காப்பாற்ற போகிறோனு எங்களுக்கே தெரில எங்கள் பசங்களுக்கே தெரில நாங்கள்லாம் ஒரு முப்பது வேலி முப்பது மா நிலம் வெச்சிருக்கோம் ஆனால் இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் இந்த விவசாயத்தை வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு எங்களுக்கே தெரியலை இப்பவே வந்து நாங்களே வந்து காசுதான் பார்க்கணுனு உரம் அடிக்கிறோம் இப்போ அடுத்த ஜென்ரேஷனில் காசு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னுதான் எல்லோரும் வரப்போகிறாங்க அவங்க அப்படியே மாறிவிடுவாங்க ஸோ விவசாயத்தை வந்து காப்பாற்றுறது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்மதான் பார்க்கணும் நம்மதான் அதை மாற்றணும் வேறு வழியில்ல